நான் புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணிணது வந்து மகாபாரதம் புக் படிக்கிறதிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிணேன் மகாபாரத்தில் வந்து அந்த புக் அழ வச்சுருக்குன்னா அதில் சில எமோஷ்னல் சீன்ஸெலாம் இருக்கும் ஆரம்பத்திலேருந்து படிக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்து போக போக யுத்தம் சண்டை போர் அந்தமாதிரி வந்துகிட்டே இருக்கும் அதில் வந்து ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது பாண்டவர்களோடய பாசம் அப்புறம் கௌரவர்களோடய பொறாமை குணம் அதை பற்றிதான் படிச்சிட்டிருந்தேன் அடுத்து போக போக கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டிங்காக இருந்துச்சு பாண்டவர்களுக்கு பாஞ்சாலியோடு கல்யாணமாகும் அதில் வந்து அர்ஜுனன் வந்து அர்ஜுனனுக்கு தான் ஃபஸ்ட்டு பாஞ்சாலியை கல்யாணம் பண்ணுவாங்க ஆனால் எதிர்பாராத விதமாக அவங்க அம்மா ஃபஸ்ட்டு அவங்க அம்மா குந்தி சொன்னதினால பாண்டவர்கள் மொத்த பேரையும் அஞ்சு பேரையும் சேர்த்து பாஞ்சாலி கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க பாஞ்சாலி அப்படி கல்யாணம் பண்ணுறதுனால அந்த கல்யாணமே பெரிய போராக மாறிடும் பாஞ்சாலி மேல் கௌரவர்கள் துரியோதனன் துச்சாதனனும் அவங்களுக்குலாம் பாஞ்சாலி மேல் ஒரு ஆசை அந்தமாதிரி இருக்கும் போக போக கதையில் வந்து இப்போது அடுத்து வந்து யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடும் அடுத்தது வந்து லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் சீன்தான் கொஞ்சம் எமோஷ்னல் சீனாக இருக்கும் அப்போ அந்த சீனில்தான் நான் அழ ஸ்டார்ட் பண்ணிணேன் அந்த சீனில் வந்து பாஞ்சாலியோடய புடவைய வந்து துச்சாதனன் உருவும் அவுப்பாங்க உருவும்போது அப்படி உருவும்போது கிருஷ்ணன் வந்து அவரோடய துணியை கையிலிருந்து கழட்டும்போது நாலு பக்கத்தும் நாலு பக்கத்தும் இருந்து சேலை சேலை வந்து பாஞ்சாலியை வந்து கவர் பண்ணிக்கும் அப்படி பண்ணிக்கிறப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கம் ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கும் பாஞ்சாலி வந்து அந்த கிருஷ்ணன் மேல் ஒரு கடவுள் மேல் நம்பிக்கை வச்சுருப்பாங்க அந்த சீன் ரொம்ப எமோஷ்னலான சீனாக இருக்கும் அதேமாதிரி லாஸ்ட்டில் வந்து ஏ இதுக்கப்புறம் போர் ஸ்டார்ட் ஆயிடும் போர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கர்ணன் வந்து கொன்றுடுவாங்க அது வந்து ரொம்ப எமோஷ்னல் சீனாக இருக்கும் இதுதான் இந்த கிளைமேக்ஸ் சீன் தான் நான் அழுத சீன்